இந்தியாவில் முக்கியமான பண்டிகைகள் பல பல இருக்குது அதில் முக் முக்கியமாக சொல்லக்கூடிய இண்டியா முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரே பண்டிகை தீபாவளி பண்டிகை தீபாவளி பண்டிகை நான்கு நாட்கள் முன்னும் பின்னுமாக ரொம்ப விசேஷமாக வான வேடிக்கைகளும் இனிப்புகளும் செய்து சாப்பிடவும் விளையாடவும் நண்பர்கள் வீட்டுக்கு போகவும் வரவும் அவர்கள் வந்து போக நாங்கள் போய் வர அப்படியே பொழுது ஓடிக் கொண்டிருக்கும் அதையெல்லாம் விட அருமையான இது இந்த பட்டாசு இரவு நேரத்தில் வான வேடிக்கைகள் விடும் பொழுது கண்கொள்ளாத காட்சியாகவும் அது ஒரு சந்தோசமா போகும் இப்படியே மூன்று நான்கு நாட்கள் ஓடிவிடும் பள்ளிகள் காலை கல்லூரிகளும் இரண்டுலேருந்து மூன்று நாட்கள் வரை விடுமுறை விடுவார்கள் பள்ளி பிள்ளைகளெல்லாம் விளையாட எல்லோருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் எல்லோரும் நல்லா கூடி இது பண்ணுவோம் அடுத்த பண்டிகள்னு எங்களுக்கு தமிழர் திருநாள்கள் பொங்கல் பண்டிகை பொங்கலுக்கு முதல் நாள் போகி போகி பொங்கல் மறுநாள் மாட்டுப் பொங்கல் அதற்கும் மறுநாள் காணும் பொங்கல் இப்படி அதுவும் நான்கு நாட்கள் கொண்டாட்டமாக கொண்டாடுவோம் எல்லோரும் கூடி அவரவர் வர போக அவர் வீட்டுக்கு நம்ம போக நம்ம வீட்டுக்கு அவர் வர அப்படியா நல்ல விறுவிறுப்பாக நல்ல சந்தோசமா போகும் அப்படி தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி மாடுகளை வைத்து அவைகளுக்கு படைத்து அவைகளுக்கு பொங்கல் உணவு ப சாப்பிட கொடுத்து நல்ல முறையில் நாங்கள் சந்தோசமா இது பண்ணிக்குவோம் அடுத்த நாளு காணும் பொங்கல் அன்றைக்கி சுற்று சுற்றுலா தலங்கள் எல்லாம் சென்று ஆலையங்களை சுவாமி தரிசனம் மற்றபடி பசங்களுக்கு விளையாடக்கூடிய அந்த இது பார்க்கு பீச்சு இதை மாதிரியெல்லாம் கூட்டிகிட்டு போய் பசங்களை சந்தோசப்படுத்தி கூட்டிகிட்டு வருவோம் அதுதான் காணும் பொங்கல்னு நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் இது எங்களுக்கு ரொம்ப இருக்கும் அடுத்தடுத்து இன்னும் விநாயகர் சதுர்த்தி இந்த பண்டிகைகளையும் கொண்டாடுவோம் அதெல்லாம் ஒரு நாள் பண்டிகைகள் விநாயகர் சதுர்த்தி விஜய தசமி இப்படி கொண்டாடுவோம்